எங்கள் விவசாயத்தை பார்த்திங் விவசாயத்தில் பார்த்தோமுன்னாங்க எங்கள் எங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாங்க ஒவ்வொரு நாளும் வந்து காய்கறியும் சரிங்க புடலங்கா அவரக்காய் இது பீக்கங்காய் இது கொத்துமல்லித்தழை கருவேப்பில தழையெல்லாம் இது நாங்க எங்கள் இடத்துலையே நாங்கள் வந்து பண்ணிட்டு இரு இந்த விவசாயம் எடுத்து பண்ணிக்குவோமுங்க இடமும் எங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு ஒரு அரை கிராம் கணக்கு ஆகுமுங்க அப்படி இப்படின்னு பார்த்தோமுன்னா நாங்கள் அதில் எங்களுக்கு தண்ணி சவுகரியம் இருக்கிறனாலைங்க நாங்கள் கொத்துமல்லித்தழை கருவேப்பில தழை முருங்கக்காய் முருங்கை மரம் ஒரு மூணு ஒரு அஞ்சு மரம் இருக்குதுங்க அது வந்து எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிறதுனால அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா சீ சீன்குலிங்க மரம் கொடுக்கா மரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்க எங்கள் எங்கள் இடத்துலையே நாங்கள் வச்சிருக்கிறோமுங்க இப்போ காய்கறி வகையிலையுமே அதே மாதிரி தானுங்க அவரக்காய் பொடலங்காய் பொடலங்காய் பேரிக்காய் மே இது பீக்கங்காய் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு அளவாக ஒரு நாலு கொடி இருக்குதுங்க அந்த நாலு கொடியில வர காய்களை எங்களுக்கு வந்து டெய்லியும் எடுக்கிறதுனால அது எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுங்க எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு நாங்க அதை விரும்பி வந்து சாப்புட்றது நாங்களே வளர்த்தி அதை சாப்பிட்றப்ப அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தோமுன்னாங்க விவசாயமுன்னால் எங்களுக்கு பிடிச்சதுங்க இது இது வந்து பிடிச்சா மாதிரி நாங்கள் டெய்லியும் இதை வந்து அந்த செடிகளை அந்த நாத்துகளை வந்து நல்லா பார்த்துக்க பார்த்துக்குவோங்க அதுக்கு எதுவும் பெருசாக நாங்கள் ஒன்றும் பண்ண இதாக பண்ண மாட்டோங்க இருக்கிற இயற்கையாக நாங்கள் வீட்டில குப்பையை வழிக்கிறது இந்த இது வெங்காயம் இந்த மாதிரி இதுகளை எல்லாம் போட்டிருவோமுங்க அது அதை வந்து அந்த செடிக்கு அடியில் போட்டோமுன்னா அதே ஒரு உரமாக இருக்குதுங்க நாங்கள் பெருசாக ஒன்றும் மருந்துகள் அது இதுன்னு எல்லாம் பயன்படுத்திக்கிறதில்லை இது வந்து நாங்களே சரி காய்ங்க வந்து நல்லா பிடிக்கும் கத்திரிக்காய் எல்லாம் எங்கள் எங்கள் இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் சரி கொத்தமல்லி தழைகளும் சரிங்க புதியாந்தழையும் அளவாக வச்சுக்கணுங்க அதே புதியாந்தழையுமே எங்களுக்கு அளவுக்கு அளவாக கிடைக்குங்க நாங்கள் ஞாயிற்றுக்கெழம நாள் இந்த மட்டனும் க கறி கறி பிரி பண்ணுற அன்னைக்கு அந்த கருவேப்பில கொத்தமல்லி இதை எடுத்துக்குவோங்க காய் இடனால நாங்கள் வேலை வேலை ஜோலியில போறதுக்குன்னு வேலைக்கு போகிறப்ப இந்த புடலங்கா பேரிக்காய் இது இந்த காய்களும் காய் கூட்டு பண்றதுக்கு காய் எங்கள் இதிலையே எடுத்து நாங்கள் பொறித்து அதை சுத்தம் பண்ணி நான் சமைத்து சாப்பிட்றக்கு அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க இந்த விவசாயத்தில் ஆமாங்க